தண்ணி வந்து பொதுவாக எல்லா எல்லோருமே குடிக்கலாம் ஓ ஆனால் ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் தேவைப்படும் பல்வேறு விஷயங்கள்னா நம்ம வந்து எதா வேலை செஞ்சிட்டிருக்கும்போது இல்லைன்னா வெளாடும் போது அந்த மாதிரி தான் நம்ம செய்யும்போது தான் நமக்கு வந்து தண்ணியோடய தேவை வந்து அதிகமாகும் நம்ம வந்து டையர்டாக ஆகும்போது அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறே வழியே இல்லை அதனால தண்ணியை வந்து எவ்வளோ தேவைன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இத் ஒரு குறிப்பிட்ட லிட்டரு பாடிக்கு ஏற்றி மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிட்டரு இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்வாங்கன்னால் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிம்பாங்க அதை வந்து குடிக்காமல் விட்டால் என்னான்னால் பாடிக்கு வந்து டிஹைட்ரேஷன் வரும் அது டிஹைட்ரேஷனு மூலமாக நிறையா பிரச்சனை வந்து வரும் ஆனால் தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம பொதுவாக நல்லதாகவே தான் எடுத்துக்கணும் அது வந்து தண்ணி வந்து அதிகமாக ரொம்ப அதிகமாக குடிக்கிறனாலேயும் பிரச்சனை வரும் அந்த ஷுகர் இந்த சால்ட் லெவல் வந்து குறஞ்சிருச்சினா நமக்கு அது மூலமாக நம்ம கோமா ஸ்டேஜிக்கு அது அந்த மாதிரி நெலமை கூட இருக்குது நம்ம அதிகமாக ரொம்ப அதிகமாக தண்ணியை எடுத்துக்கிட்டோனாலும் அதுக்குன்னு தண்ணி எடுக்கவே கூடாதுன்னுலாம் சொல்ல வரலை ஒரு குறிப்பிட்ட லிமிட் அந்த அந்த இது நம்ம எடுத்துக்கிட்டம்னால் பரவாயில்ல நம்ம வந்து வெளாடும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து த அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப் அப்ப அந்த டைமில் ஃபுல் டிஹைட்ரேஷனில் இருப்போம் அந்த டைம் வந்து நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்போ வந்து நம்ம எடுத்தாகலாம் அதே மாதிரி எதா ஒரு வேலை செஞ்சோம் வேலை செய்யும் போதும் நம்ம அதே மாதிரி ரொம்ப டையர்டாக இருப்போம் எனர்ஜி வந்து லோவாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சோம்னா கொஞ்சம் ஜ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதை வச்சி நம்ம ஃபேஸ்வாஷ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் மூஞ்சி கழுவுனோம்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த வேர்வை அதெல்லாம் போயிடுச்சினால் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூலிங் அந்த மாதிரி இருக்கும் ஹாட் வாட்டர் குடிக்கிறதை விட இந்த மாதிரி சமயத்துலலாம் கூல் வாட்டர் குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லா அப்படியே ஹீட்டு கூலிங் வர மாதிரி இருக்கும் ஹாட் வாட்டரை வந்து எப்போ குடிக்கணுன்னால் நமக்கு வந்து சளி பிடிக்கிறப்ப அது மாதிரி அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது நம்ம ஹாட் வாட்டர் தான் குடிச்சாகணும் ஏன்னா அதில் இம்ப்பு ஹீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதில் இருக்காது அதனால குடிக்கும்போது அது எந்த நோயும் வராது அப்றோம் கோல்ட் வாட்டரு ஃப்ரிட்ஜில் வச்சி குடிக்கிற குடிக்கிறதை விட இந்த பானை தண்ணியில் வச்சி குடிச்சால் பரவாயில்ல ஏன்னா பானை அது வந்து நேச்சுரலானது இது நம்ம என்ன தான் ஆர்ட்டிஃபிஷியலாக செஞ்சு வச்ச ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே பானை தண்ணியில் வர மாதிரி வராது அந்த நிறையா இடத்த வந்து பானை தண்ணி நானே குடித்துருக்கேன் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜு வாட்டர் விட அது ரொம்ப நல்லா இருக்கும்